இணையம் மிரட்டல் பற்றியெல்லாம் நான் வந்து நிறைய கேள்வி பட்டுருக்கேன் நிறைய பேர் வந்து அதை பற்றி சொல்லியிருக்காங்க இந்தமாதிரி பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணி நம்ம கார்ட் நம்பர் கேக்கிறாங்கலாமா அப்பறம் அந்த நம்ம சீக்ரெட் பின் நம்பர் கேக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த டுவல் டிஜிட் நம்பர் கேக்கிறாங்க சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து அந்தமாதிரி கால்ஸல்லாம் எதுவுமே வந்ததில்லை நான் அந்தமாதிரி எதுவும் வந்து ஃபேஸ் பண்ணதில்ல ஆனால் அந்த மாதிரி வந்து கால்ஸல்லாம் வந்துச்சுனா நம்ம என்ன பண்ணணும் அந்த கால் வந்து அவாய்ட் பண்ணும் அதை பற்றி நம்ம அதான் டெபிட் கார்ட் நம்பரு நம்ம வந்து ஓடிபி இதான் அந்த மாதிரியெல்லாம் எப்போதுமே வந்து வேறவங்கிட்ட வந்து ஷேர் பண்ண கூடாது பேங்க்லேயும் வந்து நிறைய பேங்க்கில் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு வச்சுருக்காங்க இந்தமாதிரி வந்து பேங்க்கில் வந்து கஸ்டமர்ஸுக்கு யாருக்கும் வந்து பேங்க்கில் வந்து இந்தமாதிரி ஃபோன் பண்ணமாட்டாங்க இந்தமாதிரி சீக்ரட் பின்னு இந்த நம்பரு எல்லாம் வந்து கேக்கமாட்டோனு சொல்லிட்டு நிறையா வந்து பப்ளிக் வந்து அவேர்னஸ் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க ஸோ வந்து அந்தமாதிரி யாராவது ஃபோன் உங்ககிட்ட இந்தமாதிரி பேங்க் டீடைல்ஸோ இல்லை கார்ட் நம்பரோ இல்லை சீக்ரட் பின்னோ கேட்டாங்கனா அதை பற்றியெல்லாம் நம்ம வந்து மற்றவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறத வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் இந்தமாதிரி பண்ணால் வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் அவேர்னஸ் வந்து பண்ணணும் எனக்கு வந்து அந்த இந்தமாதிரி பர்ஸ்னல்ஸ்லாம் வந்து யாரும் வந்து ஃபோன் பண்ணியெல்லாம் இந்தமாதிரியெல்லாம் என்கிட்ட யாரும் கேட்டது கிடையாது